எதிர்காலத்தில் வந்து தமிழ்மொழி சிற்பம் அகவல் ஆராய்ச்சி மூலமாக வந்து பாதுகாக்கப்படும் அப்றம் வந்து அந்த சிற்பத்தில் இருக்க ஒவ்வொரு கோவில்களும் அந்த கோவிலில் இருக்கிற தமிழ்மொழி அந்த தமிழ்மொழியாக வந்த புலவர்கள் எல்லாரோடைய வாழ்க்கை வரலாறு எல்லாரையும் சேமித்து வச்சி அதை வந்துட்டு ஒரு மியூசியத்தில் சேமித்து வைத்து அந்த மியூசியம் வழியாக மேம்படுத்தப்படும் இல்லை மற்றவுங்களுக்கு வந்து தமிழ்மொழி பிற்காலத்தில் எப்படி இருந்துச்சுனா இப்படிலாம் வச்சிருக்காங்க சிற்பம் வழியாகவும் கலை வழியாகவும் புலவர்கள் வழியாகவும் அரசர்கள் வழியாகவும் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்களோட பழங்கால ஓலைச்சுவடிகள் தமிழ் புத்தகங்கள் வரலாறு க வரலாறு மிகுந்த புத்தகம் எல்லாவற்றையும் சேமித்து வச்சி அந்த சேமிப்பு மூலம் தமிழ்மொழியை பாதுகாக்கப்படும் அதன் வழியாக மற்றவுங்களுக்கு எடுத்து சொல்வதாலும் பாதுகாக்கப்பட்டு மேம்படுத்தப்படும் இதனால் எதிர்காலத்தில் வந்து தமிழ்மொழி ரொம்ப மேம்படுத்தப்படும்